பைக்கில் போகும் போது எப்பட்ன்னா இப்போ உடம்பு ஆரோக்கியத்தை விட வேணும்னா போகிறோம் வெளியே ஸ்நாக்ஸ் எங்காவது சாப்பிடுவோம் இல்லைன்னா பாதாம் பிஸ்தா அது இதுன்னு எடுத்துகிட்டு போயிட்டு மில்க் ஷேக்கு பால் ஐட்டம் புரோட்டீன்ஸா அது மாரி சாப்பிட்டுட்டு அதெல்லாம் போகிற வழியில் எங்கயாவது க இருக்கிறத சாப்பிட்டுட்டு கிடைச்சத சாப்பிட்டுட்டு இருப்போம் அப்புறோம் சாப்பிட்றதுன்னா சாப்பிடுவோம் எப்போயும் போல் இட்லி தோசை சப்பாத்தி மத்தியானம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸு இல்லை பிரியாணி அது மாரி எதாவது சாப்பிடுவோம் நைட்டு பார்த்தீங்கன்னா தோசை சப்பாத்தி இட்லி அதே தான் சாப்பிடுவோம் இப்போது உடம்பு வலி இருக்கும் தோள்பட்டை வலி போன்ற முதுகு வலியெல்லாம் இருக்கும் ஆனால் இருந்தாலும் நம்ப இப்போ கூட பசங்களெலாம் வருவாணுவோ அதனால் அவனுவோ கூட மாற்றி மாற்றி பைக்கு ஓட்டுறதனால அதனால் ஒன்றும் வலி அந்த அளவுக்குத் தெரிஞ்குக்காது மாற்றி மாற்றி எப்படியும் போகும் போது பைக்கில் போகும் போது ரெண்ரெண்டு பேர் போவோம் அதனாலே போ பாதி நேரம் அவன் ஓட்டுவான் பாதி நேரம் நான் ஓட்டுவேன் அதனால் மு அந்த அளவுக்கு வலி தெரிஞ்சுக்காது அதனால் அவ்வளோல்லாம் அவதிப்பட்டதில்லை அதனாலெல்லாம் ஜாலியாகவும் இருக்கும் ஜாலியாக போய்விட்டு சுற்றிப் பார்த்துட்டு வருவோம் நல்லா சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு எதுவும் அந்தளவுக்கெலாம் உடம்பு வலி அது இருக்காது நான் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குவோம் தூங்கினா எல்லாம் சரியாகிடும் தூங்கிவிட்டு அடுத்த நாளே போகிற இடத்துக்குப் போயிவிட்டு ஜாலியாக சுற்றிப் பார்த்துட்டு ஜாலியாக இருப்போம் ஜாலியாக வந்துடுவோம்